ஆமாம் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப நேரம் நிற்கறதா இருக்குது ஏன்னால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கையில் வந்து ஒரு சுளுக்கு உழுவுதுன்னா அது சுளுக்குக்காக நம்ம போகிறோம் உடனே போய் எக்ஸ்ரே எடும்பாங்க ஸ்கேன் எடும்பாங்க ரத்தம் டெஸ்ட்டு எடும்பாங்க அப்போ நிறைய நம்ம அந்த ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனே சொல்கிறாங்க அப்போ வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணன்னால் இப்போ உடம்பு சரியில்லை மற்றதெல்லான்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம் நம்ம நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம இப்போ இருக்கற கால கட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாம் விஷம் தான் எல்லாமே விஷம் தான் அந்த காலத்தில் கூழ் சாப்பிட்டவங்க எல்லாம் தொண்ணூறு வயது வரைக்கும் இருக்காங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது நல்லா இருப்போம் திடீரெனு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் திடீர்னு ஒரு கேன்சர் வருது திடீரெனு தூங்கிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு சாகுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் நம்மளோடய உணவு முறையை மாற்றினோம் அப்படின்னாலே நமக்கு எந்த நோய் நொடியும் வராது நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் நம்ம வந்து சித்த வைத்தியம் அந்த காலத்தில் நிறைய சொல்லி இருக்காங்க இப்போது ஒரு வயிறு வலின்னால் ஓமம் வாட்டர் குடிங்க ஒரு தலைவலின்னா கிராம்பை வந்து பற்று போடுங்கள் அந்த மாதிரியெலாம் நிறைய சொ ஒரு பல் வலின்னால் ஒரு கிராம்பை வாயில் வைச்சு மெல்லுங்க அந்த மாதிரியெலாம் சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன நோய்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னால் நம்ம ஹாஸ்ப்பிட்டல் போக வேண்டிய அவசியமும் இருக்காது இவ்வளோ நீண்ட நேரம் நிற்கினுன்றதும் கிடையாது